எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்கள் பொண்ணு செஞ்சி கொடுத்துச்சி மகள் செஞ்சி கொடுத்துச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பி சாப்புடுவேன் அப்புறம் அது இல்லாமல் வீட்டில் வந்து என் சம்சாரம் வந்து செஞ்சி கொடுக்குற டிப்பன் ஐட்டத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது வந்து அவல் அவலில் வந்து ஒரு உப்புமா செஞ்சி கொடுப்பாப்புல அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் நிறைய இந்த வேர்க்கடலை இது எல்லாம் இது எல்லாம் போட்டு க கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்வாப்புல நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை விரும்பி சாப்புடுவேன் ஆமாம்